விவசாயிகள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் விவசாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து விவசாயத்தை ரொம்ப அதிகமாக போற்றி பாதுகாக்கணும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் ரூலாக கொண்டு வரணும் அங்கே வந்துட்டு எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம விவசாயிகளுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக செஞ்சுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறத யோசிக்கணும் விவசாயிகளோடய குறைகளை ஃபஸ்ட்டு கேட்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்ட் அதாவது சட்டங்களை வந்து வடிவமைக்க அரசு முன்வரணும் அவர்களுக்கான நலத்திட்டங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கற்றுக் கொடுக்கற ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு வந்து எளிமையில் போய் சேர்கிறத்துக்கு என்னென்ன நடவடிக்கைகளெலாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத அரசு ஃபஸ்ட் திங்க் பண்ணணும் சில வருடங்களுக்கு முன்னாடி டெல்லியில் விவசாயிகள் வந்து ரொம்ப இழிவா நடத்தப்பட்டாங்க அதாவது நிர்வாண முறையிலெலாம் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த நிலைமையிங்களுக்குலாம் விவசாயிகளை கொண்டு விடாமல் அவர்களோட தற்கொலைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது அது வந்து முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து செயல்பட செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் கவர்மெண்ட் வந்துட்டு அதை வந்து காதில் வாங்கணும் கவர்மெண்ட்டே வந்துட்டு எந்த ஒரு அ ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தாங்கன்னால் விவசாயிகளை யாருமே மதிக்க மாட்டாங்க இப்போ நம்மளே நார்மலாக ஒரு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு நம்ம ஒரு இதில் ஈடுபடுறோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கான ஒரு மதிப்பு கிடைக்கணும்ல்ல அந்த மாதிரி தான் விவசாயிகள் வந்து தனக்கான மதிப்பு கிடைக்குதோ கிடைக்கிலையோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருப்பாங்க அதுக்கு வந்து நம்ம எந்த அளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும் ஃப்ளாட் போட்டு இடத்த விற்கிறது ஸ்கூலு காலேஜு வீடு அந்த மாதிரி இதெல்லாம் கட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப விவசாய நிலத்த ஆக்குபை பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அது எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்து புதுசாக சட்டம் போடணும் அப்படிங்றது தான் என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது அது தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னால் ஒரு ஒரு சென்ட் இருக்குன்னால் அதில் வந்து பாதி சென்ட்டில் வந்து ஃப்ளேட் போட்டு மீதி சென்ட்டை நம்ம வந்து வீடு கட் விவசாய கட் விவசாய நிலமாக பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் விவசாயிகளை வந்து நம்ம சார்ந்து தான் இருக்கோம் அப்படிங்கறத மறந்திடக்கூடாது நம்மளோடய உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறது அவங்க தான் அதனால் உணவு தேவையை தாண்டி நம்மளோடய அன்றாட செயல்பாடில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது விவசாயிகள் தான் அவர்களுக்கு நம்ம எந்த அளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளோடய லைஃப் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் அப்போதான் நம்ம வந்து அவங்களை மதித்து அவங்களுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்போம் நம்மளோடய லைஃப் ஆக்டிவிட்டிஸை தாண்டி எல்லா விஷயத்துலேயும் நம்மளோடய எனர்ஜிக்கு ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கிற ட்ரிங்க்கு ஜூஸ் அந்த மாதிரி விஷயத்துலேயும் விவசாயிகள் அதாவது சாப்பாடு மட்டும் இல்லை நம்ம ஸ்நாக்காக சாப்பிடுற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை விளைவிச்சு கொடுக்குறது நம்மளோடய விவசாயிகள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அவர்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லேயும் நம்மளோடய கான்ட்ரிபியூஷன் இருக்க முடியாது அப்போ அவர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஒரு எங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு ஏஜுடு பர்சனாக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம வந்து அவங்கள் விவசாயம் பண்ணுறாங்கம்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அதையெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு நிறைய தேவையில்லாத செடி எல்லாம் வந்து வளர்க்கறது அப்புறம் மரம் நட்டிருந்தா அதை பிடுங்குறது அந்த மாதிரி விஷயமெலாம் பண்ணக்கூடாது ஒரு மரம் இருக்குது அப்படின்னா ஒரு மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா பத்து மரம் நடணும் அந்த மாதிரி விவசாயிகளோடய வளர்ச்சிக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணுமே தவிர அதை வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களுக்கு அரசு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்களுக்கு வந்துட்டு இந்த உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து விதை விதைகள் இதெல்லாம் வந்துட்டு எளிமையாக கிடைக்கிற மாதிரி கூட்டுறவு சங்கம் அங்கன்வாடி முறை அதிலெல்லாம் வைச்சு அவர்களுக்கு கொடுக்குறத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அங்கே வந்துட்டு நிறைய இதை எப்படி சொல்கிறது நிறைய வந்து ஒரு கூட்டமாக நெரிசல் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி அவர்களுக்கான எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அவங்கள் வந்து பெனிஃபிட் ஃபஸ்ட்டு அவங்கள் பெனிஃபிட் அடையகிறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா அது வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ணணும் ஒரு விஷயம் கவர்மெண்ட் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து விவசாயிகளுக்காக மட்டும் இல்லாமல் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் தான் செய்வாங்க அது வந்து விவசாயிகளை எந்த அளவுலேயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கறத வந்து எதுக்கு எதனால் ஏற்படும் அப்படின்னா தன்னால் விவசாயம் பண்ண முடியலை அப்படிங்கற ஒரு கில்டினெஸ் அவர்களுக்கு வந்துருச்சுன்னால் அவங்கள் வந்து தற்கொலை அப்படிங்கற ஒரு இதுக்கு போய்விடுவாங்க அந்த கில்ட்னெஸ் வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது அதாவது பீப்பிள் வந்து ஃபார்மிங் விவசாய நிலத்தை வந்து ஃப்ளேட் போடக்கூடாது அவர்களுக்கான சோர்ஸை வந்து நம்ம ஆக்குபை பண்ணக்கூடாது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி அதாவது ட்ரிங்க் எனர்ஜி சோலார் சூரிய சக்தி இதிலெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் விளைவையும் நம்ம ஏற்படுத்தாமல் இருந்தோம்னால் விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதை சார்ந்த விவசாயிகளும் அதிக அளவில் மகசூல் பெறுவாங்க அவங்கள்ட்டேருந்து பெறக்கூடிய அந்த விதைகள் மருந்து இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மலையில் அடிச்சுட்டு போகிற நிவாரணம் அது அந்த மாதிரி கடன் தொகைகளெலாம் கரெக்டாக போய் அந்தந்த விவசாயிகளுக்கு சேருதா அப்படிங்கறத கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கணும் ஏன்னால் நிறைய இடைத்தரகர்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கற கம்ப்ளைண்ட்டெலாம் நம்ம கேள்விப்படுவோம் அதை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில அமைப்புகள் வந்து வைச்சு கவர்மெண்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் பீப்பிளும் பொதுமக்களும் வந்துட்டு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா விவசாய வயல்களில் ஓரமாக போகக்கூடிய தண்ணீர்லெல்லாம் எதையும் கலக்காமல் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய தண்ணியை எல்லாம் விவசாய நிலத்தில் கலக்காமல் பார்த்துக்கலாம் விவசாயிகளோடய குறைகளை தீர்க்கிறத்துக்கு கவர்மெண்ட் வந்துட்டு முன்னாடி வந்து அவர்களோட ஒரு பேச்சு வார்த்தை நடத்தணும் ஒரு டிபேட் மாதிரி ஒரு ஆலோசனை கவுன்சிலிங் மாதிரி வைச்சு அவங்கள்கிட்ட கேட்கலாம் என்ன குறை இருக்குது உங்கள்கிட்ட அது நாங்கள் எந்த மாதிரி க்ளாரிஃபை பண்ணணும் நீங்கள் என்ன நினைக்கறீங்க அப்படிங்கறத ஃபஸ்ட்டு அவங்கள்கிட்ட கேட்கணும் கேட்டு அதுக்கான ஒரு சட்டத்தை சட்ட மூலிமா வரையறுத்தாங்க அப்படின்னா அது வந்து நடைமுறை வாழ்க்கையில பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்ம வந்து யாராலேயும் அதை வந்து டிபேட் பண்ண முடியாது எதிர்க்க முடியாது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்களோட அந்த குறையானது நிவர்த்தி ஆகும் அங்கே விவசாய முறை அப்படிங்கறது தெளிவாகவும் முறையாகவும் நடக்கும் நமக்கான சாப்பாடு அப்படிங்கறத தாண்டி நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை கூட விவசாயம் தான் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த செடி மரம் கொடியிலேருந்து வரக்கூடிய காற்று மட்டும்தான் நம்மளோடய சுவாசத்துக்கு ரொம்ப துணையாக இருக்குது அதுக்கு வந்து நம்ம விவசாயத்துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நமக்கு சாப்பாடு போடுறது விவசாயம் தானே அப்போ அந்த விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுறது நம்மளோடய கடமை இது வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி நிலையிலிருந்தே இவங்களுக்கு எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்சில் இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸிபிஷன் ஒரு கவுன்சில் அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்கள் வந்து நிறைய பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக அதை வந்து திங்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம் எக்ஸிபிஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்கள் திங்க் பண்ணணும் போது சின்ன வயசிலேருந்தே அவர்களுக்கு அந்த விவசாயம் அப்படிங்கறத பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்கள் வீட்டில் சின்னதாக ஆரம்பித்தாலும் அவங்கள் வளரும்போது நல்ல பெருசாக ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு அவங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்சூனிட்டி அவர்களுக்கு கிடைக்கும் ஸ்கூல்லேருந்தே ப்ராக்டிகல் க்ளாசஸ்லேயும் இதை வைக்கணும் அப்படிங்க அப்படிங்கறது கவர்மெண்ட் ஓட ரூலாக இருக் இருக்கணும் அப்படின்னு என்னோடய கருத்து ஏன்னால் அவங்கள் ப்ராக்டிகலாக ஒரு நெல் எப்படி போடணும் ஒரு கோதுமையை எந்த மண்ணில் பயிர் பண்ணணும் அப்படின்னு அவங்கள் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவர்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவே காலேஜ் போகும்போது அவங்கள் வந்து ஓரளவு மெச்சூர் ஆகிடுவாங்க அப்போ வந்து அவங்கள் இது கற்றுக்கிட்ட விஷயத்தை அவங்கள் வந்து ப்ராக்டிகலாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போது யோசிக்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு விவசாயி அப்படிங்கிறவங்க உருவாகிறத்துக்கு சான்ஸ் இருக்குது விவசாயத்தை தாண்டி விவசாயிகளோடய குறைகள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவைப்பட்ற விஷயம் அப்படின்னு நிறைய இருக்கும் அவர்களுக்கு உதவி தொகை கொடுக்கிறது அவங்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கறது அதாவது ஏர் கலப்பை அந்த மாதிரி விஷயமெலாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்